ஹலோ என்னம்மா யாரும்மா ஆமாங்க சார் ஆ சொல்லும்மா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா அல்லது எங்கேம்மா இருக்கறீங்க ம் சரிம்மா சரிம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க யார் யார் வேலை செய்கிறீங்க சரிம்மா சரிம்மா ஆ சரிம்மா எந்த பேங்க்லேம்மா உங்களுக்கு பணம் வருது உங்களுக்கு சரிம்மா எவ்வளோம்மா பணம் தேவைப்படுது சரிம்மா இதில் வந்து தொண்ணூறு பைசா வட்டி தான் வரும் மாதம் மாதம் கட்டணும் சரிம்மா நாளைக்கு உன் இதெல்லாம் எடுத்துன்னு வாங்கம்மா பேங்க் ப்ரூப் எல்லாம் எடுத்துன்னு வாங்க ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு பேன் கார்டு உங்கள் ஓட்ரு ஐடி ரெண்டு ஃபோட்டோ கம்பெனியில் வேலை பாக்குற அந்த அத்தாட்சி

ம் சரிம்மா எடுத்துட்டு நாளைக்கு பத்து மணிக்கு மேலே வாம்மா ம் சரிம்மா சரிம்மா ஆ இருக்கிறோம் வாங்கம்மா இருக்கிறோம் வாங்க ஆ ஆ சரிம்மா நாளைக்கு வாங்க ஓகே பண்ணிக்கலாம் ம் சரிம்மா ஓகே ம்